பொதுவாக நம் நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனா விவசாயம் சார்ந்த நாடாக நம்ப கருதுறோம் காலையில் எந்திரிச்சோடனே விவசாயம் போயி உடல் உழைப்பை தந்து தான் விவசாயம் செய்ய முடியும் ஆனால் இப்போது விவசாயத் தொழில் நலிஞ்ச காரணத்தினால் நம்ம விவசாயம் இப்போது செய்யறதில் உடலுழைப்பும் குறைஞ்சிருச்சு அதனால் பார்த்தீங்கனா உடல் உறுப்பு உழைப்பு இல்லாத காரணத்தினால் பல்வேறு வியாதிகளுக்கு நம்ம வந்து இப்போது நம்ம வர மாதிரி இருக்குது ஆளாகிறோன்னு சொல்லலாம் அதாவது இப்போ உடல் உழைப்பு இல்லைனாவே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாதியாக வர ஆரமிச்சுடும் நம்ம உடம்பில் இருந்து தேவையான கழிவு வெளியேறணும் அப்போதான் உடல் வந்து ரீசைகிள் ஆகும் நமக்கு தேவையான சக்திகளை வந்து அது ஜென்ரேட் பண்ணும் ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாகும் உடலிலுள்ள வந்து ரத்தம் வந்து சுத்திகரிப்பு வந்து குறைஞ்சுடும் அதனால்தான் வியாதிகளெல்லாமே வர ஆரம்பிக்குது இதுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விளையாட்டுகள் தான் விளையாட்டுகள் வந்து விளையாடும் போது நம்ம உடலும் மட்டுமல்லாமல் உள்ளமும் வந்து தூய்மை அடையுது ஆரோக்கியமாகுது தொடந்து பயிற்சிகள்லையும் தொடர்ந்து விளையாடுபவருக்கும் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் அவங்களால நீண்ட நாள் ஆயுள் எந்த வியாதிகளும் நோய்களும் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ முடியும் ஆனால் அது அதனால் தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்திங்கனா உடல் உடல் நலத்தை வந்து பேணி காக்கறத்துக்காக ஏதோ ஒரு விளையாட்டுல வந்து நம்ம தொடர்ந்து ஈடுபட வேண்டும் விளையாட முடியாதவர்கள் அட்லீஸ்ட் வந்து நடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் சிறு சிறு அப்போது உடலுக்கு தேவையான பயிற்சிகளை செய்யணும் இப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஒரு சிலரால் நடக்கவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க சுகர் பிபி போன்ற வியாதிகளெலாம் வரத்துக்கு காரணம் வந்து உடல் உழைப்பு இல்லாத காரணம் தான் அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளை உடலை வந்து கட்டமைப்பாக வச்சுக்கணும் குறைந்த பட்சம் நடைப்பயிற்சியாவது அதில் எல்லோரும் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் செஞ்சோன்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த வியாதிகளும் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் குறைந்த அளவு முயற்சியாவது எல்லொருமே பயிற்சி எடுக்கறத்துக்கான இதை வந்து செய்யணும் காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் வாக்கிங் போயிட்டு வரணும் உடல் பயிற்சிகளெல்லாம் செஞ்சோணும் சிறுவர்களை கூட்டிக்கிட்டு போயிவிட்டு விளையாட விடணும் இப்படி செய்வதன் மூலமாக அவர்களின் மன ஆரோக்கியமும் வளரும் அதே சமயத்தில் அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சினைகள் எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்க போகிறோம் இப்படிதான் வந்து நம்ம வந்து உடலில் உதவி உதவிகரமாக இந்த பயிற்சிகளும் விளையாட்டுகளும் இருக்கும்